இப்போ பார்த்தீங்கன்னா இளை இளைஞர்களுக்கு வந்து சரியான வேலை வந்து கொடுக்கப்பட்றது இல்லை அவர்களுக்கான வேலை வந்து அவ் அவ் அவங்க படி அவங்க படித்த வேலை வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டிக்குது நிறைய வேலையில்லா திண்டாட்டம் வருது அவங்க டிகிரி காலேஜில்லாம் வேறு வேறு படிச்சுருப்பாங்க பாலிடெக்னிக்கில் இருந்து ட்ரிபிள்லில் இருந்து ஆர்ட் ஆர்ட்ஸு சயின்ஸுனு நிறைய பிராஞ்ச்சு பிராஞ்ச்சாக படிச்சுருப்பாங்க ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை வந்து நம்ம இது கிடையாது நம்ம கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஏற்ற வேலையை வந்து நிறையா இதில் செய்யல அதாவது அதுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கான ஒரு இடத்த வந்து கவர்மெண்ட் அமைக்கலை கிடைக்கிற வேலையை செய்யற மாதிரி தான் நிலம இருக்கு இது இதை வந்து ரொம் கவனிக்கலை ஏன்னா இப்போ ஒரு இப்போ ஒரு இன்டர்வியூவே வச்சாலுமே ஒரு இன்டர்ன்ஷிப் வச்சாலுமே அதில் போகறவங்க வந்து கொஞ்ச பேராக இருந்தாலும் அது அந்த அந்த டிகிரி படித்த பாதி பேருக்கு அந்த வேலை கிடைக்க மாட்டிக்குது சேம் வேலை தான் எல்லாரும் படித்தது ஒரே டிகிரி தான் இருந்தாலும் ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் செலெக்ட் ஆகி ஒரு வேலைக்கு போகறவங்க அதே படிப்பை படிச்சவங்க வேறு வேலைக்கு அதாவது கிடைக்கிற வேலைக்கு போகறாங்க ஏன்னா அதுக்கான இடம் அங்கே இல்லை அதான் வந்து கவனிக்கபடாத வேலை வந்து அதான் அதிகமாக வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுன்னா நிறையா கம்பெனியை நிறையா ஓப்பன் பண்ணணும் நிறையா கம்பெனி ஓப்பன் பண்ணணும் படிச்சதுக்கு ஏற்ற கம்பெனி நிறையா ஓப்பன் பண்ணணும் இது இவ்வளோ டிகிரி இவ்வளோ வேலைவாய்ப்பு இவ்வளோ படிப்பு இருக்குன்னா அந்த படிப்புக்கு ஏற்ற இவ்வளோ வேலையை வந்து உருவாக்கணும் நம்ம நாட்டில் வந்து உருவாக்கணும் நிறையா ஒர்க்கரை நிறையா படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கணும் ஒர்க் ப்ளேஸ் வந்து நிறையா திறக்கலாம் ஒர்க் ப்ளேஸ் திறந்துட்டோன்னா படித்த எல்லா இளைஞர்களும் அந்த வேலைக்கு போயிருவாங்க இதனால் இளைஞர்களுக்கு வந்து வேலையில்லாத திண்டாட்டம் வராது அது மாதிரி இந்த என்டர் பிர்னருக்கு வந்து நிறையா முக்கியத்துவம் கொடுக்கணும் என்டர்பிர்னர் சுயதொழில் செய்பவங்க செய்யறவங்களுக்கும் வந்து நிறையா இடம் கொடுத்தோன்னா அவங்க அந்த ட்ராக்கில் போனால் மற்ற இளைஞர்களுக்கு வேலை செய்யறதுக்கான இடம் வந்து டேலி ஆகும் சுயதொழில் பண்ணுறவங்களையும் இது இது மோட்டிவ் பண்ணாமல் இந்த இளைய இந்த லைனில் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுறதுனால கூட நிறைய வேலை இல்லாத திண்டாட்டம் ஏற்படும் நிறையா இளைஞர்களுக்கு இதெல்லாம் வேலை இல்லாததுக்கான ரீசன் இப்போ ஒரு டேரெக்டாக படித்தவங்களுக்கு வந்து அந்த இப்போ அந்த பேட்ச் வெளியே போகறாங்கன்னா அந்த பேட்ச்சிக்கு ஏற்ற எக்ஸாம் போ எதாவது எக்ஸாம்ஸோ எ என்ட்ரன்ஸோ வச்சிகிட்டு ஒரு ஜாபுக்கு அனுப்பிச்சுருணும் ஒரு பேட்ச் பேட்ச்சாக முடிச்சிவிட்டோன்னா அதுக்கான வேலை வந்து கம்மியாக ஆயிடும் பேட்ச் பேட்ச் வைஸாக அவங்களோட வேலையை முடிச்சுவிட்டோன்னா இப்போ மொத்தமாக படிச்சிவிட்டு ஒரு ரெண்டு மூணு பேட்ச்சு ரொம்ப ரொம்ப வெளியே வரனால தான வேலை திண்டாட்டம் ஆகுது ஸோ முடிக்க முடிக்க அவங்களுக்கான வேலையை வந்து அவங்களுக்கு செட்டுலு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் வந்து வராது யாருக்குமே